வந்து சிஸ்டம் என்ஜினியராக இருக்கேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனேன் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது நல்ல வேலை தான் ஒர்க்லாம் குட்டுதான் என்ன ஒர்க் ப்ரஷர் இருக்கும் நம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாலேஜ் போட்டு கற்றுக்கறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு நல்லது என்ன நம்ம படிச்சு நம்ம திறமையாக நம்ம போறோமோ அதில்தான் நம்பளுடைய க்ரோத் இருக்குது நம்மளுடைய அதில்தான் நம்ம இன்கம் இருக்குது இப்போதிக்கி பாத்தோன்னா நம்ப வந்து கற்ருக்கதான் பார்க்கணும் இங்கே வந்து காசு பார்க்க கூடாது நம்ம நேரத்தை பார்க்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டெயின் பண்ணி படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம நல்லது சரிங்களா அதனால பட் ஓகே தான் ஐடி ஸ்டாஃப் ஐடி வேலைன்றது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை நல்லாதான் போயிகிட்டுருக்கு சரிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ